என்னோடய குடும்பம் என் நண்பர்கள் பற்றி என் குடும்பம் வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேம்லி அதாவது எங்கள் அத்தை மாமா என்னோடய கணவர் என் கணவருடைய ரெண்டு தம்பிங்க அவர்களோட மனைவிங்க அப்புறம் பசங்க அஞ்சு பேர் பெரியவர்களுக்கு ரெண்டு பையன் அடுத்தவர்களுக்கு ரெண்டு பையன் அடுத்தவர்களுக்கு ஒரு பெண்ணு நாங்கள் எல்லோரும் தான் ஒரு குடும்பம் நாங்கள் எப்பொழுதும் ரொம்ப ஜாலியாக இருப்போம் சண்டை போடுவோம் சமாதானமாவோம் பிள்ளைங்கள் பா விளையாடுங்க ஜாலியாக இருக்குங்க எங்கள் குடும்பம் வந்து எப்போவும் ஜாலியாக தான் இருக்கும் எல்லோரும் எப்போதும் ஒற்றுமையா தான் இருப்போம் நாங்கள் பெரியவங்க சொல்வதை கேட்போம் எங்களுக்கு பிடிக்கலனாலும் கேட்போம் கேட்டுவிட்டு அதுக்கான சண்டையும் போடுவோம் சொல்வதையும் கேட்போம் சொல்லாததையும் செய்வோம் செஞ்சுட்டு திட்டு வாங்கிப்போம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடுவோம் எங்களுக்கு ஒரு நாத்தனார் இருக்காங்க நாங்கள் எப்பொழுதும் எல்லோரும் எப்பொழுதும் ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா இருந்து எப்போதுமே எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எல்லோரும் எப்பொழுதும் செய்